நான் ஒரு கேமரா வாங்கிருந்தேன் அதாவது சோனி தான் கே சோனி எம் சிக்ஸ்ட்டி த்ரீயோ சம்திங் அந்த மாடல் என்னுடய ஃபஸ்ட்டு கேமரா அது தான் நம்ம ஃபோட்டோகிராஃபில் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள காரணத்துக்காக அந்த கேமரா நான் வாங்கினேன் அந்த கேமராவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வா இப்போ இருக்கிற இப்போ வச்சிருக்க கேமராவை விட எனக்கு தெரிஞ்சு அந்த கேமரா தான் பெஸ்ட்டு கேமரானு சொல்லுவேன் அது ஃபோக்கஸிங்லாம் வந்து சும்மா பக்காவாக இருக்கும் அந்த கேமராவில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் போக்கஸுன்ற ஃபோட்டோவே இது வரைக்கும் விழுந்ததே கிடையாது அந்த கேமராவில் விழுந்தது எல்லாம் ஃபோக்கஸ் ஃபோட்டோ தான் அது எப்படின்னே தெர்யல எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வர சோனி மாடலில் கூட எந்த கேமராலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இவ்வளோ மைனியூட்டாக எந்தக் கேமராலையும் விழுந்தது கிடையாது ஆனால் அந்த அந்த நான் வச்சிருந்த அந்த சோனியில் எம் சிக்ஸில் மட்டும் ஃபோக்கஸிங் அல்ட்டிமேட்டாக கொடுப்பாங்க அந்த ப்ரைஸ்க்கு அந்த அந்த குவாலிட்டியில் இது வரைக்கும் சோனியில் இது சோனியில் இல்லை வேறே எந்த கம்பெனிலேயுமே வந்து இந்த ரேஞ்சியில் வந்து கொடுத்ததே கிடையாது நான் இன்னும் எதையும் பார்க்கல இந்த மாதிரி கொடுத்து எதுலையும் நான் பார்க்கல